ஹலோ ஆ ஆமாம்ங்க ஆ ஓகேங்க இரநூறுவாங்க பால் கோவா மைசூர் பாக்கு அப்புறம் இது ஜிலேபி லட்டு உங்களுக்கு எப்படி வேணும்னு சொன்னாங்களோ நாங்கள் ரெடி பண்ணி தந்துருவோம் ம் ரெண்டு நாள் ஆகுங்க ஆ எப்போ வந்து வாங்கிக்குறீங்க

டெலிவரி ஆ ஆ சரிங்க டெலிவரியே பண்ணிக்கிறோம் ஆ இல்லை அப்படி எல்லாம் இல்லைங்க எங்கள் கடையில் எப்போவுமே ஃப்ரீ தான் ஆ ஸ்பெஷலாக வந்து ஒரு கேக் வந்து தயாரிச்சிகிட்டு இருக்கோம் அது வந்து இனிப்பாகவும் இருக்கும் கேக் ருசியாகவும் இருக்கும் ஸ்வீட் மாரி ஸ்வீட்கேக் மாரி செஞ்சிகிட்டு இருக்கோம்

சரி ஆ நோட் பண்ணிக்கிறேன் ம்

ம் சரி ஓகே டெலிவரி அப்போயே வாங்கிக்குறோம்

ம் தேங்க்ஸ்